கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெசவு தான் அதில் வந்து பாரம்பரியமாக நெசவே தான் எல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க கைத்தறி பெடல் தறியெலாம் அதிகமாக இல்லை எல்லாமே கைத்தறி தான் பாரம்பரியமாக அது செஞ்சிட்டு வராங்க அப்பா காலத்திலருந்தே செஞ்சிகிட்டு வந்துகிட்ருக்காங்க பையன் அப்படியே அது பேரன் எல்லாமே செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ அந்த கைத்தறி மட்டும் தான் இப்போ அப்படியே பாரம்பரியமாக வந்துகிட்டுருக்கு புதுசாக மிஷின் போட்டு செய்கிறளவுக்குலாம் இங்கே டெவலப்மெண்ட் ஆகலை வெளியூர்லேருந்து வந்தவங்க வேணுணா ஏதோ ஒன்று ரெண்டு பேர் வந்து மிஷின் போட்டு வீட்டில கரண்ட் தறி ஓடிகிட்ருக்காங்க ஏதோ நாலு அஞ்சு வீட்டில பக்கத்தில் அப்புறம் எல்லாமே கைத்தறி தான் பெடல் தறியெல்லாம் அதிகமாக இல்லை வெளியூர்லேருந்து வந்தவங்க அதிகபட்சமாக ஒரு மூ அஞ்சு குடும்பம் இருக்காங்க அவங்க தான் அதிகமாக மிஷின்ல கரண்ட் போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க நாங்களுமே கைத்தறி தான் நெசவு தான் வீட்டிலருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்ணா